ஹலோ வணக்கம் நந்தினி ப்யூட்டி பாலர் இப்போ வந்து அது ரீசண்டாக கரெண்ட்டில் உள்ள ஒரு ஒரு ப்யூட்டிஷன் ஒர்க் அது அதுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் கூட ஆகுமே ஒரு ஃபைலேருந்து எயிட் வரைக்கும் ஆகுமே இல்லை எல்லா ஒர்க்குமே நாங்களே பார்த்துட்றோம் நாங்கள் ப்யூட்டிஷன் டைலரிங் ஒர்க்கு ஆரி ஒர்க்கு எல்லாமே நாங்களே பார்த்துட்றோம் எல்லா மேக்அப்பும் இருக்கு எல்லா எல்லா ஐட்டம்ஸும் எங்கள்கிட்ட வந்து ரொம்ப ஃபுல்ஃபில்லாக ரொம்ப சேட்டிஸ்ஃபேக்ஷனாக எங்கள் ஒர்க்கர்ஸ் எல்லாம் நல்லா சூப்பராக செஞ்சி தருவாங்க ஏன்னா அமௌண்ட்டு தான் கொஞ்சம் கூடையாக இருக்கும் மற்றபடி எல்லாமே நாங்கள் ஃபுல்ஃபில்லாக நாங்கள் செஞ்சிக்கொடுத்துருவோம் எல்லாமே நாங்களே ஏ டூ இஸட் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் எங்கள் அட்ரெஸ் வந்து கும்பகோணம் புது பஸ்ஸ்டாண்ட் அம் லக்கி சில்க்ஸ் ஆப்போசிட் தேங்க் யூ மேம் ஆ சொல்லுங்கள் ஆ எல்லாம் அனுப்புகிறேன் எல்லாமே அனுப்புகிறேன் நான் உங்களுக்கு

ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஹெச்டி மேக்அப் ட்ரெடிங் ஃபேஷியல் அம் அ ஆ எல்லாமே கோல்டன் ஃபேஷியல் எல்லாமே பண்ணுவோம் மெஹந்தி ஒர்க்கு மெஹந்தி ஒர்க்கு கோல்டன் மேக்அப் தான் நல்லா இருக்கும் தேங்க் யூ